ஆ நல்லா இருக்கீங்களா ஒரு டீ கொடுங்க தலை வலிக்குது லைட்டாக சர்க்கர நாட்டு சர்க்கர போட்டு கொடுங்க ஆ

டீ கொடுங்க ஆ சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க மீன் கொழம்பு சாப்பாடா நல்லா இருக்கா ஆ டீ தாங்க ஆ டீ கொடுங்க டீ கொடுங்க ம் டீ நல்லா இருக்குங்க

பிஸ்க்கட்டு பிஸ்க்கட்டு கொடுங்க பிஸ்க்கட்டு பிஸ்க்கட்டு கொடுங்க சரி கொடுங்க டீயில் தொட்டு சாப்பிட ஆ பத்து ரூபால கொடுங்க குட் டே பிஸ்க்கட்டு இல்லைன்னா சுகரு பிஸ்க்கட்டு ஆ ஆ சரிங்க நான் போய்விட்டு வரேங்க